ஹலோ சார் நான் உங்கள் காலேஜ் ஸ்டூடண்ட் பேசுகிறேன் விக்காஸ்னு செகண்ட் இயர் மெக்கானிக்கல் சார் யோகேஷ் ஆ என்னோடய ஐடி கார்டு வந்து தொலஞ்சுருச்சி சார் ரெண்டு நாள் ஆச்சு சார் அது ரினிவல் ஏதாச்சும் பண்ணலாமா சார் ஆ கேம்பஸ் காலேஜ் கேம்பஸ்க்குள்ள தான் சார் தொலைஞ்சுடுச்சி ரெண்டு நாளாச்சு சார் ஆ அது எல்லோர்ட்டையுமே விசாரிச்சேன் சார் யாருமே பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டாங்கள் சார் ஆ சொல்லியாச்சு சார் அவங்க பிரின்சிபல்ட்ட பார்க்கற மாதிரியா இருக்கும்னு சொல்லிட்டாங்க சார்

ஆ ஓகே சார் ஆ ஓகே சார் ஆ ஓகேங்க சார் ஆ ஓகேங்க சார் என்னைக்கு சார் பண்ணனும் இதெல்லாம்

ஆ ஆமாம் சார் ஆ ஓகேங்க ஓகேங்க ஆ ஓகே சார் தேங்க் யூ சார்